வணக்கம் சார் என் பையன் ஸ்கூல்லேருந்து வர சொல்லியிருந்தீங்க அதனால் வந்தேன் படிக்கலைன்ட்டு வர சொல்லியிருந்தீங்க ஒன்றாவது இது பேர் ஆ ஆ நாங்கள் எல்லாேரும் ஒரு மாதம் வெளில போய்விட்டோம் அதனால படிக்க வைக்க முடில்ல இனிமேல் நல்லா படிப்பான் ஆ சரி போன மாதம் நல்லா தான் எடுத்திருந்துதான் பையன் அதெல்லாம் செய்யாதீங்க நாங்கள் படிக்க வைக்கிறோம் சொல்லி கொடுக்குறோம் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதுவாப்புல நன்றி